நகரங்களால் கிராமங்கள் இப்போ எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்குன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ டவர்ஸ் வந்து நகரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கறதுனால கிராமப்புறங்களில் முதல்லலாம் சிட்டுக் குருவி அதிகமாக பார்க்க முடியும் இப்போல்லாம் அது எதையுமே பார்க்க முடியறதில்லை அப்புறோம் கிராமங்கள் சே நகரங்கள் அதிகமாக பக்கத்தில் வர்றதுனால ரோட் அதிகம் பெருசு பண்ணுற அதனால் மரத்த வெட்டுற விவசாய நிலங்கள் அழிக்கிற அப்படினு நிறைய அழிக்கிறக்கு ஆரமிச்சிவிட்டாங்க முதல்ல இருந்ததை விட இப்போ வாகனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போகறக்கு ஆரமிச்சிருச்சு முதல்லலாம் கிராமத்து பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக வாகனங்கள் வராது இப்போ நகர் நகரங்கள் ரொம்ப அதிகமாக அதிகமாக கிராமப்புறங்கள்லையும் உங்களுக்கு அதிகமாக வாகனங்கள் வரக்கா வரக்கு ஆரமிச்சிருச்சு இப்போ கிராமப்புறங்களில் நகரத்துலேந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எது வேணுன்னாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகறோன்னா கூட முதல்ல நகரங்களுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கு ஆனால் இப்போ சின்ன சின்ன க்ளீனிக்கு அந்த டிப்பார்ட்மெண்ட்டல் ஸ்டோரு கடைக உணவகங்கள் இது எல்லாமே நம்ம கிராமங்கள்லையே கிடைக்கிறக்கு ஆரமிச்சிருச்சு எதனால் மக்கள் வந்து நகரங்களுக்கு இடம் பெயர்றாங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஐடி கம்பெனி அந்த மாரித்தான் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு போய்விட்டு வரக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பைக் அலைச்சல் அதனால் நிறைய பேர் வா நகரங்கள்கலையே தங்குறக்கு விருப்பப்படுறாங்க வேணுங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கெடைக்கிறதுனால எதுவா இருந்தாலுமே வா லாங்கா போய்ட்டு வர தேவையில்ல நகரங்கள்ல எல்லாமே பக்கமாவே கெடைக்கும் இதனாலையுமே அவுங்க நகரங்களுக்கு இடம்பெயர விரும்புறாங்க